சமையல் வந்து ஒரு பொழுதுபோக்காலாம் நாங்கள் செய்யல நாங்கள் ஆர்மியில இருக்கும்போது நாங்கள் எங்கேயாவுது தனியாக கேம்ப்பாக போகும்போது நாங்களே செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுனா அப்போ ரொட்டி சப்ஜி அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவேங்க மறுபடியும் அங்கேந்து ஆர்மிலந்து வந்ததுக்கு பின்னாடி இங்கே வீட்டில வந்த பின்னாடி எல்லா அவங்க தான் செய்வாங்க எங்கள் வீட்டில வீட்டில சப்போஸ் என்னிக்காவது ஒரு நாளைக்கு எமர்ஜன்சி ஊருக்கு கீருக் போயிவிட்டாங்களானா அன்னிக்கு நாங்களே சாப்பாடு எதா செஞ்சு சாப்பிட்டுக்குவோங்க அவ்வளோ தான்